சமையல் வந்து நாங்கள் பொழுதுபோக்கா வந்து செய்கிறது கெடையாது ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சத வந்து நாங்கள் சேர்ந்தே செஞ்சு சாப்பிடுவோம் இப்போது வீட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒரு பண்டம் தேவை அப்படின்னு சொன்னால் அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாப்பில இப்போது வந்து காலையில் அதிகாலையில் எல்லோருமே தேங்காப்பால் ஜூஸ் எடுக்கோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து தேங்காவை ஒடைச்சி துருவி கொடுத்தாங்கன்னு சொன்னால் நான் பாதாம் பருப்பு ஊற வைச்சிருந்தேனா அதை உரித்து முந்திரி பருப்பையும் உரித்து நான் மிக்சியில் அரைச்சி அதில் பால் எடுத்துடுவேன் இவங்க தேங்காய் துருவி இன்னொரு நபர் தேங்காய் துருவி தந்தாங்கன்னு சொன்னால் வெந்நீருல அந்த தேங்காயை எடுத்து ஊற்றி அரைச்சி தேங்காப்பாலை எடுத்து அதை ஆளுக்கொரு டம்ளராக அப்படி குடிச்சுப்போம் அதேமாரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது பிடிக்கும் மோமுஸு பிடிக்கும் அவங்க செய்யம்போது அவங்களும் கூட வந்து செஞ்சுத் தருவாங்க இப்போ சிறுபருப்பில் வந்து தேங்காய் போட்டு அல்வா மாதிரி செஞ்சு குடுத்தோம்னு சொன்னால் என் மகனுக்கும் பிடிக்கும்னு சொன்னால் அவன் அந்த நேரத்தில் அவனும் ஹெல்ப்புக்கு வருவாப்பில அதேமாரி வீட்டில் சமையல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் மாமியாரும் கூட வந்து அவங்களும் செஞ்சு கொடுப்பாப்புல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹெல்ப்பு பண்ண தான் செய்வாங்க ஆனால் வந்து சாப்பாடுகள் எல்லாம் வந்து ஒரே வகையாக இருக்காது நாங்கள் சிறுதானியங்கள் நல்லா எடுத்துக்கிவோம் அதேமாரி சிறுதானிய சாப்பாட்டுல கேழ்வரகு கஞ்சி வந்து காலையில் காலையில் மேக்ஸிமம் நாங்கள் எல்லோருமே எடுத்துப்போம் அதேமாரி கம்மம்கூழ் கஞ்சியும் காலையில் எடுத்துப்போம் அதுக்கு தொட்டுக்க வந்து வெங்காயம் ஊறுகாய் வற்றல் இதலாம் வந்து நாங்கள் எடுத்துப்போம் அதேமாரி நைட் ஆனால் சப்பாத்தி எடுத்துப்போம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்க போளி எதுவும் செஞ்சு கேட்டாங்கன்னா செய்யும்போது கூட வந்து பிள்ளைங்களும் ஹெல்ப் பண்ணுவாப்பில மாவு பெசைஞ்சி தர வைக்க தட்டித்தர வைக்க போட்டு எடுத்து அவங்களுக்குக் கொடுப்போம் அதேமாரி வடை கேட்டாங்கன்னு சொன்னால் கொஞ்சோம் உளுந்தை மட்டும் ஊற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்து இந்த டீயோடு சேர்த்து அவங்களுக்கு அதை சுட்டுக் கொடுப்பேன்